ஸோ எங்கள் பகுதியில் வந்துட்டு மின்சாரம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்து வரைக்கும் இருக்கும் இப்போ கோடை காலத்தில் பார்த்தோம்னா மதிய நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணி வைச்சிடுவாங்க குளிர்காலத்தில் பார்த்தோம்னா சாயந்திரம் ஈவினிங் டைமில் வந்துட்டு ஆஃப் பண்ணி வைச்சிருவாங்க ஸோ அப்படி இருக்குறபோது இப்போ நமக்கு வந்து கோடை காலம்தான் ரொம்ப வெயிலாக இருக்கு ஸோ அப்போதான் மதியம்தான் நமக்கு வந்துட்டு கரண்ட் தேவை ஏன்னா ஃபேன் ஓடணும் அப்படினு ஸோ இந்தமாதிரி வந்துட்டு அவங்க கால நிலைக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டை வந்து கட் பண்ணாமல் மாற்றி வந்துட்டு அவங்க கரண்ட் வந்துட்டு கட் ஆகும் போது நமக்கு வந்துட்டு நிறைய பாதிப்புகள் வந்துட்டு ஏற்படுது அதில் முக்கியமாக என்ன அப்படினா வந்துட்டு ஒர்க்கிங் ஒர்க்கிங் டைமில் வந்துட்டு ஆஃப் பண்ணும்போது வேலை வந்துட்டு ரொம்ப வெகுவாக வந்துட்டு பாதிக்கப்படுது இது ஒரு முக்கியமான பாதிப்பு